சமையலறை சமையலறை எங்கள் வீட்டில் கிழக்கும் மேற்கும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய அக்னி மூலையில் இருக்குது இந்த சமையலறை தான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஆரோக்கியத்துக்கும் மிக மிக இன்றியமையாததாக இருக்குது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமையலறை மிகப் பாதுகாப்பான முறையிலேயும் உபகரணங்கள் அதனுடைய இடத்துல துடைத்து சுத்தப்படுத்தி அது அது இடத்துல நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்றம் எங்கள் வீட்டில் நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் இந்த சமையலறையை மிக பிராப்பராக பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தும்பொழுது எங்களுக்குள் ஏற்படக்கூடிய மனம் சந்தோஷங்களுக்கு சொல்கிறதுக்கு அளவே இல்லை நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் காலையில் எங்கள் வீட்டில் ஏழு மணிக்கெல்லாம் சமையல் முடிஞ்சிடும் இந்த ஏழு மணிக்கெல்லாம் முடிஞ்சுடும் அப்படின்னா நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கு எழுந்திரிக்கிறோம் சமையல் செய்கிறோம் சமையல் செய்யும்போது அந்த அடுப்புக்கிட்டே இருக்கிற வேலையெல்லாம் என் மனைவி பாக்கிறாங்க அதோடு காய் நறுக்குறது இந்த வெங்காயம் கட் பண்ணுறது பொரியலுக்கு உண்டான கீரைகளை கட் பண்ணுறது பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் செய்வேன் அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய பொண்ணு வந்து அவங்க வந்து பாத்திரம் கழுவுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஏழு ஏழே காலுக்குள்ள இந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு மிக சுத்தமாக அந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்றம் நாங்கள் எங்களோட அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தம் ஆயிடுறோம் இது சமையலறைங்கறது ஒரு மனிதனுக்கு இதயம் எப்படி முக்கியமோ அதுபோல் சமையலறைங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறை இதை வந்து பாதுகாப்பாகவும் மிக நல்ல முறையிலும் நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்